சார் என்னோட மொபைல் வந்து தண்ணியில் விழுந்திருச்சு அதுலிருந்து இந்த சிம்மு வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது அதுலிருந்து சரியாக சரியாக வந்து யூஸ் ஆக மாட்டேங்குது இப்போ அதே நம்பரில் வந்து சிம்மு வாங்கிக்கலாங்களா இல்லை புதுசா தான் எதுவும் வாங்கணுங்களா

ஆமாங்க

சரிங்க

சரிங்க இப்போ வந்து உங்கள் இது வந்து கொஞ்சம் எங்கள் ஏரியாவில் டவர் கிடைக்க மாட்டேங்குது ஏர்டெல்லு

சரிங்க இல்லை எனக்கு மட்டுமல்ல எல்லாத்துக்குமே அப்படி தான் சொல்கிறாங்க சரிங்க இப்போ ரீச்

ஆ ஜியோலாம் ஃபுல்லாக கிடைக்குதுங்க இதுதான் வந்து கிடைக்க மாட்டேங்குது நான் வந்து முந்நூறுரூவாய்க்கு பண்ணுவேன்

முந்நூறுரூவாய்க்கு பண்ணுவேன் சரி மூணு மாதத்துங்ளா ஒரு நாளைக்கு எத்தனை ஜிபி டேட்டா ஒன்றரை ஜிபிங்களா இப்போ ஒரு வருஷத்துக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிணா ஓ ஓ அது என்ன பெனிஃபிட்டு இதுக்கும் அதுக்கும்

சரிங்க ஃபைவ் ஜி அன்லிமிட்டடா இல்லை அப்போயே கொடுத்துருக்கேன் நான் முன்னாடியே பேங்கில் இதிலலாம் வந்து அந்த நம்பர் தான் கொடுத்துருக்கேன் ஆ ஆ

அதுவும் நீங்களே பண்ணி கொடுத்துருவீங்ளா ஜியோ தான் வந்து இங்கே கொஞ்சம் டவரு நல்லா இருக்குது அதனால் நான் வந்து ஜியோவே மாற்றிக்கலானு